ஹலோ மின்த்ராவா ஆ ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆட்ரு கொடுத்து இருந்தேன் அந்த ஆட்ரு வந்து நீங்கள் டெலிவரி பண்ணிங்க அது ரொம்ப நல்லா இருந்தது சரி அந்த ஆடர் நல்லா இருக்குது அந்த திங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது அந்த சேரீ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அதில் இருக்க டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குது என்ன நீங்கள் பிக்ச்சர் அந்த ஆப்பில் போட்டு இருந்தீங்களோ அந்த பிக்ச்சர் அப்டியே தான் இருந்தது சேம் குவாலிட்டி சேம் வந்து கலர்ஸு எதுவும் டிஃரெண்ட் ஆகலை எல்லாம் நல்லா இருந்தது சரி ஓகே அப்படின்றதுனால நான் மறுபடியும் உங்கள் கிட்டே வந்து ஒரு நெக் செட்டு ஒரு பேங்குளு அண்ட் தென் ஒரு சேரீ ஆட்ரு பண்ணி இருந்தேன் இது மூணும் சேர்த்து ஒரு ஆர்ட்ரா கொடுத்து இருந்தேன் ஒன் வீக் பொறுத்து இன்னைக்கி நீங்கள் டெலிவரி கொடுத்து இருக்கீங்க ஓகே நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பட் அது வந்து ரியலி ரியலி ரியலி வெரி பேடு நான் ஏன் அப்படி சொல்றேன்னு நீங்கள் தப்பாக கூட நினைச்சிகோங்க அந்த நெக் செட்டில் நான் கொடுத்த நெக் செட் வந்து வேறு நீங்கள் அனுப்பின நெக் செட் வந்து வேறு மாதிரி இருக்குது அதில் எந்த நெக் அதில் இருக்க நெக் செட்டில் எதுலேயுமே வந்து இந்த முத்துன்றது இல்லை எல்லா எல்லா முத்தும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அங்கங்கே அந்த த்ரெட் இருக்குது இல்லையா நெக் செட்டில் பேக்கில் இருக்கிறது அந்த நெக் செட் அதுவுமே கூட ஓரளவுக்கு டேமேஜ் ஆகிட்டு இருக்குது அண்ட் தென் சேரீ கொடுத்து இருக்கீங்க சேரீயில் வந்து கலர் சேன்ஞ் ஆகிட்டு இருக்குது என்ன கலர் நான் வந்து பிங்க் கலர் கொடுத்து இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிரீன் கலர் செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பி இருக்கீங்க பேங்கிள்ஸ்ல வந்து டிசைன்ஸும் சேன்ஞ் ஆகிட்டு இருக்குது நான் ஒரு டிசைன் கொடுத்து இருந்தேன் நீங்கள் ஒரு டிசைன் கொடுத்து இருக்கீங்க ஏன் இப்படி டோட்டலாக சேன்ஞ் ஆகியிருக்கு குவாலிட்டியும் நல்லா இல்லை அதே மாதிரி நான் கொடுத்த ஆட்ரு ஒன்று நீங்கள் அனுப்புகிற பொருள் ஒன்னாக இருக்குது ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ப்ராடக்ட் நல்லா இருக்க போய் தான் நாங்கள் உங்கள் கிட்டே ஆடர் கொடுத்துட்டே இருக்கோம் ஆனால் உங்களோட ஆடர் ஏன் இந்தளவுக்கு இதுவாக இருக்குது என்னோட ஃபஸ்ட்டு எஸ்பிரியன்ஸ் வந்து வெரி வெரி குட் ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் நான் மறுபடி ரெண்டாவது ப்ராடக்ட்டு ஆட்ரு பண்ணேன் ஆனால் இப்போ இந்த ரெண்டாவது ப்ராடக்ட் ஏன் நீங்கள் இந்தளவுக்கு வொஸ்ட்டாக பண்ணிருக்கீங்கன்றது எனக்கு புரியலை இவ்வளோ இதுக்கு அப்புறம் ஆடர் இப்படி தான் பண்ணுவாங்க கேஷ் ஆன் டெலிவரி தான் அப்படின்ற மாதிரி பண்ணுறிங்களா எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலை ஆனால் ரியலி வெரி பேடுங்க குவாலிட்டி நல்லா இல்லை வெரி வொஸ்ட்டு